நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனது கிராமத்தில் எங்கள் பெரிம்மா வீட்டில் போய் தங்கிருக்கும் போது ஒரு தடவை எங்கள் அண்ணன் வந்து ஒரு பைக் ஒன்று வச்சிருந்தார் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ஸு அவர் வீட்டுக்கு அவர் வண்டியை நிறுத்திவிட்டு அன்னைக்கின்று பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் போயிட்டார் அவரோட ஃப்ரெண்டோட வண்டியில அவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷனாக இருக்கார் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கறத்துக்காக பிளம்மிங் ஒர்க்குக்காக அவரோட ஃப்ரெண்டு வண்டியில போயிட்டார் அன்னைக்கு வண்டி இருந்துது சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் பெரிம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தூரத்தில் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் போயிட்டு எதாவது சாமான் மளிகை பொருள் வாங்கிகிட்டு வா அப்படினு சொல்லி என்ன அனுப்ச்சிவிட்டாங்க சரி நான் நடந்து போகறதுக்காக கிளம்பிட்டேன் உடனே பா அம்மா பெரிம்மா இருந்துக்கிட்டு நீ பைக்கை எடுத்துகிட்டு போ அண்ணன் வண்டி தான் நிற்கிதே அப்படினு சொன்னாங்க சரின் சொல்லிவிட்டு பைக்கை எடுத்து போகறதுக்கு ஒரு சுச்சிவேஷன் உருவானுச்சு பட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஓட்டுறேன் அந்த அளவுக்கு ஓட்டுனது இல்லை அதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி எதோ எக்ஸ்எல் கொஞ்ச கொஞ்சம் ஓட்டிருக்கேன் கிராமத்தில் ஸோ ஒரு கீர் வண்டியை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருந்துது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துது சரி இருந்தாலும் நம்ப ஏற்கனவே ஒரு எக்ஸ்எல் இந்த சைக்கிள்லாம் ஓட்டுன ஒரு அனுபவத்தை வச்சு ஓட்ட ஆரமிச்சேன் ஓட்டிகிட்டு போயிவிட்டு ஓர் அளவுக்கு ஓட்டிகிட்டு போயிவிட்டு மளிகை ஜாமானை வாங்கிகிட்டு ஓரளவுக்கு வந்துவிட்டேன் சேஃப்ட்டியாக வந்துவிட்டேன் இதுதான் நான் வந்து பைக் ஓட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துது அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டில் நான் சொந்தமாக வந்து ஒரு மறுபடியும் ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஹீரோவில பேஷன் ப்ளஸ் வாங்கினோம் அதுக்கப்பறம் வந்து பார்த்தோம்னா ஒரு லேடிஸ் ஓட்டக்கூடிய வண்டியில ஹீரோவுலையே வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் எட்ஜி வாங்கினோம் அதுக்கப்பறம் ராயல் என்ஃபீல்ட்டில ராயல் என்ஃபீல்டு டிசைனில் ஒன்று லேட்டஸ்ட்டு மாடல்லே ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்பறம் நெறைய காரு வாங்கியாச்சு எல்லாம் ஏகப்பட்ட புது வண்டி ஓட்டியாச்சு இருந்தாலும் முன்னாடி அந்த அந்த சின்ன வயசில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுன அந்த பைக் ஓட்டுறத்துக்கு ஒரு ஆர்வம் இருந்த ஆர்வம் இப்போதிக்கு அந்த ஆர்வம் இல்லை ஆர்வம்லாம் இப்போ மாறி மாறி குறஞ்சிக்கிட்டே வருது இப்போ ஓட்டுறது வந்து காரு ஏதோ டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக எதோ புதுசு புதுசாக காரு யூஸ் பண்ணலாமா இந்தமாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுற தான் நமக்கு தோணுதே ஒழிஞ்சு பைக் யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் காலம் மறி மலையேறி போச்சுன்னுதான் சொல்லாம் இருந்தாலும் பக்கத்தில் இப்போ நடந்து போகறோன்ற ஒரு கான்செப்ட்டே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தூரத்தில் ஒரு ஆறு கிலோ மீட்டர் தூரத்தில் ஒரு கடை இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து என்ன செய்யறோம் பைக்கு தான் யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்க பைக்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம் நம்மளே சின்ன பிள்ளையா இருந்துருக்கும் போது தான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் குழந்தைங்க பைக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு பதினெட்டு வயசுக்கு குறைவான குழந்தைகள்ட்ட பைக் கொடுக்குறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு ரோட்டில அந்த அளவுக்கு சேஃப்ட்டியாக இல்லை எல்லாருமே கரெக்டாக வண்டி ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இது தான் நான் சொல்லுறது